பழையத்தலைமுறை புதியத்தலைமுறை அப்படிலாம் இல்லைங்க பழையத்தலைமுறையை வந்து நைன்டி கிட்ஸ்ன்னு சொல்கிறாங்க புதியத்தலைமுறையை வந்து டூகே கிட்ஸு அப்படின்னு சொல்கிறாங்க நைன்டி கிட்ஸ்லாம் வந்து அம்மா பேச்சை கேட்டுட்டு நல்ல அடக்க ஒடுக்கமா படித்திட்டு இப்படி இருந்தோம் அப்படி இருந்தோம் அப்படில்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த தலைமுறைக்கும் இந்த தலைமுறைக்கும் இடையில் நாங்கள் இருக்கோம் அப்படின்னாக்க அவங்க வந்து ஒரு நல்ல பண்போடு அன்போடு பழகினாங்க எல்லாத்துக்கும் பயந்து பணிஞ்சு நடந்தாங்க இப்போது டூகே கிட்ஸ்லாம் வந்து அப்போ நாங்கள் பயப்படலயா நாங்கள் பணியலையா அப்படிலாம் கேட்கக்கூடாது என்ன பண்ணாங்க அப்படின்னாக்க அவங்க வந்து நிறைய விஷயங்கள் வந்து கல்வியாக இருக்கட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து இப்போ அடிச்சு அடிச்சு சொல்லிக்கொடுத்தாங்க டூகே கிட்சுக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது அதெல்லாம் இல்லை அடிக்க ஏன்னா ஆசிரியர்கள் வந்து மாணவர்கள் மீது கை வைக்கக்கூடாது அப்படிங்குற ஒரு சட்டமே வந்து இப்போ கொண்டு வந்துட்டாங்க அதனால் அப்பலாம் வந்து நைன்டி கிட்ஸ் என்ன பண்ணுவாங்கனாக்க ஒரு உறவுகள் வராங்க அப்படினாக்க அத்தைகிட்டே மாமாகிட்டே இப்படி அவங்ககிட்டே உறவு உறவுகளோடு உறவுகளாக சேர்ந்து இணைந்து அவர்களோடு புகைப்படம் எடுக்கிறதா இருக்கட்டும் அவர்களோடு ஆசீர்வாதம் வாங்குறதா இருக்கட்டும் ஒரு பொங்கல் திருவிழா அல்லது தீபாவளி எதோ ஒரு ஃபெஸ்ட்டிவல் நடக்குது அப்படின்னாக்க அதுக்குலாம் அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி அப்படியெல்லாம் இருந்தாங்க இப்போது இருக்கிற சமூகம் வந்து உறவுகளை வந்து எப்பவுமே வந்து உறவுகளை தெரிஞ்சாலுமே கூட ஏதோ ஒரு விசேஷங்களில் பார்க்குறதோட சரி அதுக்கப்புறம் வந்து ரொம்ப பேசுகிறதோ அல்லது ரொம்ப பழகுறதோ உறவுகளோடு பழகுகின்ற டைம் நேரம் அப்படின்றது வந்து குறஞ்சிட்டு வருது இதுதான் ரெண்டு பேருக்கும் உள்ள வேறுபாடு இதுக்கு இடையில் நான் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது எனக்கும் வந்து பாதி நைன்டி கிட்ஸாகவும் பாதி டூகே கிட்ஸாகவும் இருந்துட்டு இருக்கிறேன் இந்த அனுபவம் வந்து எப்படி மாற்றிக்கணும் நிர்வகி சம நிலைய அடைய முயற்சிக்கும் போது நடுந்தர தலைமுறையாக இருக்குற நான் வந்து ரெண்டு வெவ்வேறு உலகங்களை தான் நான் பார்த்துட்ருக்குறேன் ஒரு பக்கம் நைன்டி கிட்ஸ் ஒரு பக்கம் டூகே கிட்ஸ் உள்ளே இருக்கும் போது நைன்டி கிட்ஸாகவும் வெளியில் இருக்கும் போது டூகே கிட்ஸாகவும் இருந்துகிட்டு தான் வரேன்